என்னோட சிறப்பு திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை தான் நான் சின்ன வயசுலருந்தே எல்லார்கிட்டேயும் வந்து சகரளமா பேசுவேன் எல்லார்கூடையுமே வந்து சரளமாக நான் பேச்சுதிறமையில் தான் அது வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து இப்போ நான் வளர வளர நான் வந்து ஸ்கூல் காம்படிஷன்ஸில் வந்து நிறையா பேச்சு போட்டிகளில் வந்து நான் வ நிறைய பாட்டிஸ்பேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் டிஸ்டிக் லெவலில் செகேண்ட் ப்ரைஸும் நான் வாங்கியிருக்கேன் பேச்சு திறம அப்படின்றது என்னோட சின்ன வயசுலேந்தே வந்தது என்னோட அப்பா அம்மா என்னோட கூட பிறந்தவர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நீ இந்த ஃபீ இந்த ஃபீல்டில் வந்து நீ பெரிய ஆளாக வரலாம் உனக்கு வந்து நிறைய பேச்சு திறம இருக்கு நீ நிறைய பேசலாம் அப்படின்னு நான் வந்து அதில் கன்ட்டினியூ பண்ணி நான் நிறைய போட்டிகளில் மேடைகளில் வந்து நான் பேச ஆரமிச்சேன் இது வந்து எனக்கு வந்து இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு சிறப்பான திறமை என்னோ எனக்குள்ளே இருக்கு இது வந்து எப்படின்னா நான் வந்து எப்போவுமே எதா மேடையில் பேசுறேன் அப்படின்னா எதோ ஒரு ஒரு நாலேஜான ஒரு டாப்பிக்கை பற்றி நான் நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன் அதுக்கு எனக்கு கரெக்ட்டான ப ப்ரைஸும் கிடச்சிருக்கு அதனால் நான் எப்போவுமே பேசும் போது ஒரு விஷயத்த பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோசமாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணி என்னால் பேச முடியுது ஒரு தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேச முடியுது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது பேர் நிறைய பேர் வந்து என்ன பாராட்டவும் செய்வாங்க இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜில் எதா ஒரு ஈவன்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தொகுப்பாளராக இருக்கணும் அப்படின்னா என்ன கூப்பிடுவாங்க அதிலையும் பாட்டிஸ்பேட் பண்ணி நான் பேசுறப்போ என்ன எனக்கு நிறைய பேர் வந்து மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சார் மேம் எல்லாருமே வந்து என்ன ரொம்ப பாராட்டுவாங்க நீ பேச்சு திறமையில ரொம்ப நல்லா பேசுகிற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள் இதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகருக்கும் இ இதுதான் என்னோட சிறப்பான திறமை அப்படின்னு நான் நினைக்கிறேன்